ஆமாம் சொல்லுங்கள் ம் ஆமாங்க எங்கள் ஷாப்பில் எப்பயுமே ஃபிரெஷ்ஷான காய்கறிதான் இருக்கும் ஏன்னா அன்னை அன்னைக்கி வர்றது அன்னை அன்னைக்கி வந்து விற்றுடும் ஆனால் வந்து எப்பயுமே நாங்கள் பழைய காய்கறிலாம் வைச்சிருக்க மாட்டோம்ங்க ஃபிரெஷ்ஷாக தான் இருக்கும்

ஓகேங்க

இல்லை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் வந்து நல்லா சேல்ஸ் வந்து எங்கள்ட்ட அப்படிதான் இருக்குது ஏன்னா வந்து நாங்கள் டெய்லி சேல்ஸ் பண்ணுறதுனால நிறையா காய்கறிலாம் நாங்கள் நிறையா வைச்சிருக்கோம் ஸ்டாக்கு அன்னை அன்னைக்கி போய்ட்டு நாங்கள் மூட்டை மூட்டையாக எடுத்துட்டு வந்துடுவோம் அதனால் வந்து ஃபிரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் காய்கறி நீங்கள் நம்பி வாங்கலாம் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் என்னென்ன காய்கறி வேணும் எப்படின்னு சொல்லுங்கள் எவ்வளோ எத்தன கிலோ அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம்

சரி ஓகே ம் ம் ஆ இருக்குதுங்க

ம் ஓகே

ஆ பண்ணிவிடுவோம் நாங்கள் டெய்லி நீங்கள் அட்ரஸ் சொல்லி அனுப்புங்கள் நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுத்துடுங்க முன்னாடியே இல்லை நாங்களே இல்லை அதுலாம் எங்களோடதுதான்

ஓகே சரி அனுப்பி விட்டுடுறோங்க அட்ரஸ் நீங்கள் நோட் பண்ணி இதை அனுப்பி விட்டுருங்க இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு அனுப்பி விட்ருங்க இந்த மாதிரி அமௌண்ட் அட்வான்ஸு ஒரு ஃபை தொளசண்ட் அனுப்பி விட்ருங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் இந்த நம்பர் தான் ஓகேங்க ஓகே தேங்க்ஸ் ம்